இந்திய வேலைவாய்ப்பு சந்தையில் வந்து ஏன் மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னால் அதில் வந்து வேலையே கிடைக்க மாட்டுது அப்படி யூஸ் பண்ணிட்டாலும் வேலை கிடைக்கமாட்டுது அதனால வந்து மக்கள் வந்து அது யூஸ் பண்ணுறதே கெடையாது முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கனா வச்சுக்கோங்க ஒரு எயிட்த் படிச்சுருந்தாலோ டென்த் படிச்சிருந்தாலோ இல்லை ஒரு க்ராஜ்வேட் முடிச்சிருந்தாலோ உடனே ஒரு வேலை டீச்சர்ஸ் வேலையோ இல்லை கவர்ன்மெண்ட் வேலையோ அப்படியுமே ஒரு வேலை கிடைக்கலனா அப்ளே பண்ணுறாங்க அப்ளை பண்ணி ஒரு வருஷத்துலயோ இல்லை ரெண்டு வருஷத்துலயோ வேலை கிடச்சிருது இப்போ பாருங்கள் இப்போ அப்படியே கிடையாது ஏன்னால் வந்து மக்கள்தொகை பெருக்கம் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து போட்டிகள் தான் அதிகமாயிட்டுயிருக்கு நம்ம எவ்வளோ எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு பாஸ் பண்ணாலோ ஒரு க கட் ஆஃப் வச்சு அதுலருந்து ஆள எவ்வளோ கவ்ளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்குறாங்க நம்ம இவ்வளோ பேரு ஜாயின் பண்ணிருக்கமோ அப்போ இவ்வளோ எக்ஸாம் எழுதுகிறாங்களா அப்போது இதுலருந்து இவ்வளோ நமக்கு தேவை அப்போ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கட் ஆஃப் வச்சு குறச்சிகிட்டே தான் இருக்காங்களே தவிர நம்மளை வந்து அதிகமாக எடுத்த எடுத்துக்கவே மாட்டுறாங்க ஏன்னால் வந்து நம்ம மக்கள்தொகை பெருக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்குதுல்ல அதுனால வந்து எடுத்துக்கவே மாட்டுறாங்க இப்போதுலாம் பார்த்திங்கனா இயந்திரம் வந்து வந்துகிட்டே இருக்குது இயந்திரம் அதிகமாக அதிகமாக மக்கள்தொகைக்கு வந்து வேலையே கிடைக்கிறதே இல்லை மக்களுக்கு வந்து இயந்திரத்த வச்சே எல்லாத்தையும் பதுக்குறாங்கள அதுனால வந்து மக்களுக்கு வந்து வேலையே இல்ல சுத்தமாவே இப்போலாம் வேலையே இல்ல வேலனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போட்டிகளாம் நிறைய ஃபேஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து வேலையே கிடைக்குது இப்போ பாருங்கள் இப்போது ஒரு எம்ப்லாய்மென்ட் கார்டு ஒன்று வந்துச்சு எம்ப்லாய்மென்ட்டு கார்டை வந்து நம்ம வந்து அப்ளே பண்ணால் வேலை கிடைக்கும் அது இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையவே கிடயாது அதை வந்து நம்ம வந்து வருஷம் வருஷம் ரினிவல் தான் பண்ணிட்டுருக்கோமே தவிர அதை வச்சு நமக்கு ஒரு யூஸ்மே கிடையாது ஏன்னால் வந்து மக்கள்தொகை பெருக்கம் அதிகமாயிட்டே இருக்குது அதனால வேலை எப்படி தரதுனு அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிறப்ப எம்ப்லாய்மென்ட் கார்டு மட்டும் இருந்து என்ன பண்ண போது அத வந்து நம்ம ரினிவல் தான் பண்ணி வச்சிட்டே இருக்கோம் அதனால மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எக்ஸாம்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணுறாங்க அதுலேயும் வேலை கிடைக்க மாட்டங்குது அப்புறம் எப்படிதாங்க நம்ம மக்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படினா நம்ம வந்து இயந்திரத்த வந்து தடுக்கணும் இயந்திரத்த தடுத்து மக்களுக்கு தான் வேலை கொடுக்க பார்க்கணும் மக்களுக்கு முக்கியத்துவம் எவ்வளோ கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு வந்து வேலையும் அதிகமாக கிடைக்கும் அவ்வளோதாங்க